ஹலோ ஆ காய்கறி வாங்கணுங்க தக்காளி என்ன விலை அதுதான் தக்காளி தக்காளி எப்படிங்க நாற்பத்தஞ்சிங்களா போன வாரம்தான் முப்பது சொன்னீங்க திடீரென்னு எப்படிங்க நாற்பத்தஞ்சி ஆகிப்போச்சி ஓஹோ சரி சரி சரிங்க நம்ம வாங்க வந்தாதாங்க விலை ஏறிப்போய்விடுது எப்போ பார்த்தாலும் ஆ சரிங்கண்ணா என்ன பண்ணுறது சரிங்க சரிங்கண்ணா சரி சரி ஆ ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படுத்துங்க நானே பார்த்து எடுத்துக்கிறேன் நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கிறேன் ம் சரிங்க ஒரு ரெண்டு கிலோ போட்டிருங்க தக்காளி வேறு என்ன காய் நாட்டு காய் அவரைக்கா இருக்குதாட்டிருக்கே அவரைக்கா என்ன விலைங்க ஆ ஆ சரி சரி ஒரு ஒரு அரை கிலோ போட்டிருங்க அதில் அப்புறம் ஆ ஆ இல்லை இல்லை பார்த்து நல்லதாக பார்த்து எடுத்துக்கிறேன் ஊருப்பட்ட சொத்தையாக இருக்கும் அப்புறம் எடுத்துகிட்டு போனால் அதில் பாதி வீணாகப் போயிடும் சரிங்க சரி சரி சரி சரிங்க அது போட்டிருங்க அப்படியே அந்த முட்டைகோஸ் ஒன்று எடுங்க அந்த இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கிறதா பார்த்து எடுங்க ஆ பாருங்க ஒன்றரை கிலோ இருக்குதுங்களா சரி பதினேழு ஆகுதா சரி ஒரு பதினஞ்சு ருபா போட்டுக்கோங்க ஒரு பரவாயில்லங்க ஒரு ரெண் ஒரு ரெண்டு ருபா தானே குறைச்சி போடுங்க சரிங்க சரிங்க வைங்க வைங்க சரி வைங்க வைங்க சரி உருளைக் கெழங்கு உருளைக் கெழங்கு என்ன ஆகுது நீங்கள் இது இதுவே போடுங்க இது இது ஊட்டி கெழங்கே போடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ சரி சரி கொஞ்சம் மீடியம் சைஸாக பாருங்க அதில் ஒரு அரை கிலோ போட்டிருங்க போட்டிருங்க சரி இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் தக்காளி ஒரு ரெண்டு கிலோ ரேட்டு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் ஒரு முட்டைக்கோஸ்ஸு ஒரு பதினேழு ருபா சொன்னீங்க அவரைக்கா ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது அடுத்தது உருளைக் கெழங்கு ஒரு அரை கிலோ போட்டிருக்கீங்க பாருங்க பார்த்துருங்க சரி சரி அந்த பூண்டு வச்சுருக்கிறீங்களே அது எப்படிங்க ஆ ம் நானூற்றம்பதுங்களா ஏங்க பூண்டுக்கே இவ்வளோ காசு கொடுத்தா எப்படிங்க ஆகிறது

சரி என்ன பண்ணுறது சரி சரி போடுங்க அப்புறம் ஞாயிற்று கெழம ஏதாவது பூண்டு வைச்சாதான் நமக்கு சமைக்க முடியும் ஒரு கொடுங்க நானே ஒரு நல்ல கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிறேன் ஒரு அரை கிலோ போட்டுக்கிறேங்க போட்டுக்கோங்க சரி ம் இப்போ இதுவும் பில்லில் போட்டுக்கோங்க எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க ஒரு கருவேப்பில்லை கொத்தமல்லி ஆ சொல்லுங்க நூற்றி நாற்பத்தி எட்டு ஆகுதுங்களா சரி ஆ சரி அது ஒரு ரெண்டு ருபாய்க்கி ஆ கருவேப்பில்லை கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க ஒரு ரெண்டு ருபாய்க்கி ஒரு பச்சை மிளகா எடுத்து போட்டிருங்க அப்படியே நான் ரௌண்டாக அமௌண்ட் கொடுத்தட்றேன் சரிங்க சரிங்ண்ணா சரிங்ண்ணா இன்னும் கொஞ்சம் வாழை இலல்லாம் வாங்கணும் வாழை இல கடை இங்கே பக்கத்தில் எங்கேங்க இருக்குது அங்கே இருக்குதுங்களா வீட்டில் விசேஷம் வாழை இல வாங்கணும் சரி அதுதான் மார்கெட்டுக்கு வந்தேன் காலையிலியே ம் ம் சரிங்க சரிங்க நான் பார்த்துக்குறேங்க